நம்மளை சுற்றி ஏடிஎம் சென்டர்கள் முதல்ல பார்த்தா நிறையா இருந்தது இப்போது வந்து குறைவு அதை குறைச்சிட்டாங்க ஏன்னால் இந்த செல்லில் இப்போது போன் பே கூகுள் பே வந்ததுனால் ஏடிஎம் சென்டர்கள் குறைவாருக்குது அது வந்து நடுத்தர மக்களை வந்து கொஞ்சம் பாதிக்குது எதாவது பணம் எடுக்கணும்னா கொஞ்சம் தூரம் நடந்து இப்போ போக வேண்டிய சூழ்நிலையாருக்குது அப்புறம் ஏடிஎம் சென்டர்லேயுமே போ போதிய பண வசதி எடுக்க முடியாத நிலமை தான் அடிக்கடி தொடருது முன்பு இருந்ததுக்கு இப்போ பார்த்தா அதனுடைய சேவை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அதை வந்து வங்கி உள்ள அதிகாரிகள் வந்து அதை நடவடிக்கை எடுக்கணும் மற்றபடி எதையும் வங்கியில் வந்து ஏதாவது படிக்க தெரியாதவங்கள் போனால் அந்த இந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுறது அதை வந்து கொஞ்சம் அவங்க உதவி செஞ்சாங்கன்னால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் வங்கி சேவை இப்பொழுது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும்